வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ போட்டே அதனாலேயும் பல பிரச்சனை வந்துருக்குது அதாவது அவங்க வந்து அதில் இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்கள் வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவங்க அதில் வ வ ரெகுலராக வந்துட்டிருக்கம் போது அவங்களோட ஃபோட்டோவை ஐடியை வேறே ஒருத்தர் திரு திருடி அவங்க அவங்க மூலிமா லைக் வாங்கறத்துக்காக எத்தனையோ பிரச்சனைகள் இந்த மூலிமா வருது ஆனால் இதில் பாதிக்கப்படுறது அதிகமாக பெண்கள் தான் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எதுலையும் பா மாட்டுனது இல்லை ஆனால் இருக்குது மாட்னவங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் பயந்துக்காதிங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதுக்காக பயந்துவிட்டு வெளியில் எங்கேயும் சொல்லாமலும் இருக்காதிங்க வந்துடுச்சு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுனா அடுத்தது ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியமாக போய் போலீஸில் சொல்லுங்கள் அதனால் ஒன்றும் பயல்லாம் இல்லை எது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இது பாதுகாப்பா இல்லையான்னு ஃபர்ஸ்ட்டு மொதல் ஆரா தெரிஞ்சதுக்கப்பறம் அதுக்கப் பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அதுக்கப்பறம் தான் அதுக்கு உள்ள போகணுமா வேணாமான்னு மொதல் முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறமா எதையா இருந்தாலும் கையாளுங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்துங்கள் ஃபர்ஸ்ட்டு எதையா இருந்தாலும் ஃபோட்டோங்கிறது ஃபர்ஸ்ட்டு வெளியே விடாதிங்க அதுக்கப்பறம் அப்படி நீங்கள் வெளியே விட்டுட்டிங்கனாலும் அது எந்த பாதுகாப்பு இல்லாததில் போய் மாட்டிக்காதிங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும்